எனக்கு பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் ஃபிரீயாக இருக்கிற டைம்லேயும் இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறேன் அப்படின்னா ஹெட்செட் போட்டு எனக்கு பிடிச்ச சாங்சை நான் கேட்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்சு அப்படின்னு பார்த்தா மெலோடி சாங்சு குத்து சாங்சு ஹிந்தி சாங்சு ஃபோக் சாங்சு இந்த மாதிரி நிறையா சாங்ஸெலாம் எனக்கு பிடிக்கும் ஏஆர் ரகுமான் எழுதிய பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பிரதீப்குமார் எழுதுன மெலோடி சாங்ஸ் கேட்குறக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அர்ஜித்சிங் எழுதுன ஹிந்தி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மா பழைய பாட்டு கேட்டுகிட்ருக்கும்போது நானும் அவங்க கூட உட்காந்து அந்த சாங்கெலாம் கேட்பேன் அந்த சாங் வந்து ஒவ்வொரு லைனும் எனக்கு என்னோட வாழ்க்கையில நடக்கிற மாதிரி வடிவமைத்து இருக்காங்க எங்கள் உள்ளூரில் வந்து எந்த பாடகரும் இல்லை கோயில் சம்பந்தமான கோயில் பாட்டு மந்திரங்கள் சொல்கிற மாதிரிதான் இருக்குது அது போக நான் எப்பப்பெல்லாம் ஃபிரீயாக இருக்கேன் அப்படின்னாலும் உடனே ஹெட்செட் எடுத்து மாட்டிகிட்டு எனக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்பேன் அதுவும் இல்லாமல் நான் டிப்ரஸ்சனாக இருந்தாலுமே நான் மெலோடி சாங்ஸ் கேட்பேன் அந்த மெலோடி சாங்ஸ் கேட்குறப்போ எனக்கு ஒரு இனிமையாக இருக்கும் பிஜிஎம்ஸெலாம் கேட்குறப்போ நல்லா இருக்கும்